அருணா ட்ராவல்ஸாங்க உங்கட்ட உங்கள் ட்ராவல்ஸ்சில்தான் ஒரு காரு வ பஸ் ஒன்று புக் பண்ணியிருந்தோம் காலையில் அங்கே டூரோ கும் குடும்பத்தோடு டூர் போகலானு இருந்தோம் அதுக்காக உங்கள் ஆர்டரு உங்கள் ட்ராவலில் வந்து புக் பண்ணியிருந்தோம் ஆனால் இன்றைக்கு காலையில் வந்து கூட்டுனு போகிற ட்ரைவர் வந்து ஆனால் இன்னும் வரல காலையில் ஃபோன் பண்ணுறேன் எடுக்கவே மாட்டுறாரு ட்ரைவரு என்ன தான் ஆச்சு எங்கள் டூருக்கு ப்ளான் போட்டிருந்தேன் எங்களோட ப்ளானு ஃபுல்லாக வேஸ்டாகி போச்சு எல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் எங்களை திட்டுறாங்க என்ன தான் பண்ணுறது அவர் கால் போட்டால் எடுக்கவே மாட்டுறாரு எங்கே தான் இருக்கார் என்னாச்சு அவருக்கு இது கொஞ்சம் என்னென்னு பார்த்து கொஞ்சம் அந்த பிரச்சினைய கொஞ்சம் தீர்த்து விடுங்க இல்லை அப்படினா உங்கள் இது கேன்சல் பண்ணிவிட்டு அமௌண்டயாச்சும் ரிட்டன் பண்ணுங்க இல்லை அப்படியே இதானால் இந்த மாதிரி பண்ணிங்கனால் உங்களுக்கு ட்ராவல் ஆனால் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக போய்கிட்டு இருக்குது இந்த மாரி பண்ணிங்கனால் அப்புறம் வந்து ஒன்றும் டெவெலப்மெண்ட் இருக்காது உங்கள் கம்பெனி ரொம்ப வேஸ்டாக போய்விடும் பார்த்துங்க கஸ்டமர் சர்வீஸு ஒன்றும் சரியாக இல்லை ஸோ அதனால வந்து ட்ரைவரு கரெக்டாக ஆன் டைமுக்கு வந்து கூட்டுன்னு போக சொல்லுங்கள் ப்ளால் ஃபுல்லாக ப்ளானும் வேஸ்டாக ஆகிடுச்சி இன்றைக்கு போனால் தான் ரெண் ரெண்டு நாள் டூரை ஒழுங்கா பார்த்துட்டு வர முடியும் பார்த்தா அவர் இப்போ வரவே இல்லை கால் பண்ணாலும் எடுக்க மாட்டுறாரு என்ன தான் பிரச்சின அவருக்கு கொஞ்சம் கேட்டு எனக்கு கொஞ்சம் டக்குனு சொல்லுங்கள் ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணுறேன் நானும் பண்ணி பண்ணி பார்த்துட்டு தான் இப்போ உங்களுக்கு கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணியிருக்கேன் ஸோ டக்குனு கொஞ்சம் என்னென்னு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க சரிங்களா நீங்கள் சொல்கிறத வச்சு தான் இப்போ நாங்கள் அடுத்து என்ன பண்ணலாம் இல்லை கெ டூரை கேன்சல் பண்ணிடலாமா சுற்றுலாவை கேன்சல் பண்ணிடலாமா இல்லை வேணாமா வச்சுருக்கலாமான்றத நாங்கள் முடிவு பண்ணணும் கொஞ்சம் டிக் டக்குனு பார்த்து அவருக்கு என்ன ஆச்சுனு சொல்லிட்டு ஒன்று வேறு ட்ரைவராச்சும் புக் பண்ணுங்க ச்சு சாரி வேறு ட்ரைவராச்சும் அனுப்பிச்சு விடுங்க கொஞ்சம் சீக்கிரம் என்னென்னு முடிவு பண்ணிவிட்டு எங்களுக்கு கால் பண்ணுங்கள் சரிங்களா நானும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்து இது பண்ணிட்டு தான் வீட்டில் வேறு திட்டுறாங்க பெரியவங்கெளாம் இருகாங்க அவங்களெல்லாம் பார்த்து கூட்டுனு போகணும் கொஞ்சம் பொறுப்பானவங்களாக கொஞ்சம் வேலைக்கு வைங்க அப்போதான் உங்கள் கம்பெனி கொஞ்சம் டெவலப் ஆகும் கஸ்டமர் சர்விஸு ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்டாக இருக்குது சரிங்களா பார்த்து கொஞ்சம் டக்குனு என்னென்னு முடிவுனு எனக்கு சொல்லி அனுப்பிச்சுவிடுங்க இல்லை காசையாவது ரிட்டர்ன் பண்ணுங்க நாங்கள் அடுத்து வேறு யாரை ட்ராவலாச்சும் பார்ப்போம் இதுமாரி ரொம்ப ஒர்ஸ்டாக பண்ணிகிட்டு இருக்காதீங்க ரொம்ப ஒர்ஸ்டாக இருக்குது ஸோ அதனால வந்து ட்ரைவரு வந்து டக்குனு வந்து என்னென்னு எனக்கு ரிப்ளை கொடுங்க